ஆ ஹலோ சார் சார் இது ஆ ஓகே சார் நான் இப்போ வந்து புது பைக் ஒன்று எடுக்கலாம்ன்னு இருக்கேன் ரெண்டு மூணு பைக் வந்து ஆப்ஷனில் வெச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டிவிஎஸ் ஹண்ட்ரட் அது நான் வெச்சிருக்கேன் ஆமாம் டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரட் வெச்சிருக்கேன் ஸோ நீங்கள் அதை அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆ ஆ ஓகே சார்

ஓகே சார்

அப்படியா சார் அப்படியா சார் ஆ அப்படியா சார் ஆனால் நான் நான் வந்து எதுக்கு எடுக்கிறேன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோர் வெச்சிருக்கேன் ஸோ லோடு ஏத்துகிறது இறக்குறதுக்கு வந்து டிவிஎஸ் கரெக்டாக இருக்குமா

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் இப்போ வாரண்ட்டிலாம் எவ்வளோ கொடுப்பீங்க அதுக்கு

ஆ ஓகே சார்

அப்படியா சார் ஆ அப்படியா சார் ஓகே சார் இப்போ வந்து என்னென்ன கலர் வெச்சிருக்கீங்க பைக்கு

ஓகே சார் ஓகே சார் இப்போ நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் வெச்சிருக்கீங்களா சார்

அப்படியா சார் ஆதார் கார்டு ஆ ஓகே சார் இப்போ வீக் டேஸில் என்னைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் எப்போ வேணுனா வரலாமா அப்படியா சார் ஆ ஓகே சார் அப்போ நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு டுவல் பிஎம்முக்கு வந்து ஆ ஓகே சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ம்